ஹலோ ஆமாங்க சரிங்க சரிங்க சரிங்க ஒரு கிலோ எழுநூறுபாய் ஆகுதுங்க சரி வாங்கிகுங்க இல்லை நாங்களே வெட்டிக் கொடுத்துறங்க ஆமாங்க எல்லா பத்து கிலோ உனக்கு பத்து கிலோ கொடுத்துறங்க சரிங்க சரிங்க வாங்கிகோங்க ஒரு கிலோ இரநூறுபா வருங்க

கொடுத்துறங்க கொடுத்துறங்க உங்கள் வீடு எவட்டிக்குங்க நானே கொண்டுவந்து கொடுத்துட்டு வந்துறேன் ஆள் இருக்கிறாங்க

சரிங்க சரிங்க இல்லை வர ஆளுகிட்டையே கொடுத்து விடுங்க எட்டாயிரருவாய் ஆச்சுங்க கொடுத்துருங்க வேறு ஏதாச்சு வேணுங்களா இல்லை ரத்தம் குடல் ஏதாச்சும் வேணும்னால் கொடுக்கலானுதாங்க இல்லை அதெல்லாம் நல்லாயிருக்குங்க அதெல்லாம் செஞ்சுங்கனா ஆளுக்கு கொஞ்சம் இலைல வைக்கலாம் ஓ கேட்டு சொல்கிறீங்களா உங்களுக்கு வந்து இருபதாந்தேதி கொடுக்குறதுங்களா சரி சமையல் ஆள்கிட்டிங்க நாங்கள் எல்லாம் கொண்டுவந்து கொடுத்துறங்க சரி சரிங்க வச்சிடட்டுங்களா சரிங்க